எங்கள் வீட்டில் எல்லோரும் நாங்கள் வந்து ஒரு படத்துக்குப் போனோம் அந்த படத்தில் பெரும் பெரும்பாலும் வந்து பெண்கள் வந்து படத்துக்கு போனோன்மே படம் பார்க்கறமோ இல்லையோ அங்கே யார் என்ன கலர் ஸேரி கட்டின்னு வராங்க எந்த கலர் டிசைன் மாடல் போட்டுனு வராங்க ப்ளவுஸ் போட்டுனு வராங்க இதை தான் வந்து பெண்கள் வந்து விரும்பி பார்ப்போம் அப்போது பார்த்ததுக்கு பார்த்து ஒரு படத்தில் வந்து ஜோதிகா வந்து நல்ல டிசைனான ஸேரி ப்ளவுஸ் சூப்பராக இருந்தது அந்த மாடல் சரி நம்பளும் இதே மாரி இந்த ப்ளவுஸ் மாடல் போடலாம் அப்படி சொல்லிவிட்டு வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் டைலர் இருந்தாங்க அவங்களாண்ட கொடுத்தோம் கொடுத்து தச்சு போட்டு இருந்தாலும் அந்தளவுக்கு நமக்கு நல்லால்லை அவங்களுக்கு நல்லா இருக்கும் அவங்க ஹீரோயின்றதினால நல்லா இருந்தது நமக்கு ஒன்றும் நல்லால்லை எங்கள் வீட்டுக்காரரு இது எதுக்கு இப்படி போடுற அப்படின்னு சொல்லி திட்டினாரு இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கு நம்மளும் மாடலிங்காக போடலால்லன்னு எனக்கும் ஆசை அதனாலே போட்டுப் பார்த்தேன் நான் போட்டதை பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் நாம் நாங்களும் அதேமாதிரி போடலால்ல ஜோதிகா மாரி நம்பளும் போடலான்னு சொல்லி என் ஃப்ரண்டுங்க எல்லோரும் சேர்ந்து எல்லோருமே மேட்சிங்காக அதேமாரி ப்ளவுஸ் எடுத்து எல்லோருமே எல்லாம் ஒரே மாதிரியே தைச்சி நாங்கள் போட்டு வெளியில் போனோம் எல்லோரும் பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க